எனக்கு இந்திய விஞ்ஞானின்னா நினவுக்கு வரது என்னன்னா அப்துல்கலாம் ஐயா தான் நான் படி ஸ்கூல் படிக்கக்குள்ளே அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில வந்து கௌரவர் பேராசியராக இருந்தார் கௌரவ பேராசியராக இருந்து அங்கேயே தங்கிருந்து க்ளாஸ் எடுத்து அவர் தான் வந்து அந்த ராமானுஜம் இதல்லாம் ஓப்பன் பண்ணார் ராமானுஜம் கம்ப்யூட்டர் சென்டர்னு ஓப்பன் பண்ணார் அதுக்கப்பறம் தான் நான் சு இது இது படிக்கறது ஸ்கூல் படிக்கக்குள்ளேலாம் வந்து இது பண்ண அப்புறோம் அங்கே தான் இருந்தார் ஐயா அதுக்கப்பறம் தான் அவர் வந்து அந்த ஜனாதிபதி இது கிடச்சிது ஜனாதிபதி கிடசிச்சி அப்புறம் டெல்லிக்கு போனார் டெல்லியில போய் அங்கே ஜனாதிபதியாக வந்து இவர் சிறந்து விளங்குனார் அவர் அப்பயும் வந்து அவர் எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக வாழ்ந்தார் ஐயா அவர் படிக்க ப ப ப ப அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கூடம் அவர் படிச்சது அவர் ராமேஸ்வரத்தில் வந்து அவர் எப்படி எப்படி வளர்ந்தாரு இவர் வந்து ட்ரெய்னில் வந்து போய் மண்டபம் வரைக்கும் போய் ப பேப்பர் போட்டது அதெலாம் அவர் ஜனாதிபதியாயி அந்த இதெலாம் சொன்னார் ஜனாதிபதியாயி யாரும் இந்த அளவுலாம் சொல்லமாட்டாங்க அவர் அப்பகூடம் நான் ஜனாதிபதின்னு ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார் ஜனாதிபதியிலையும் ம எவ்ளோவோக இது இருந்ததுலாம் அதை எல்லா ரூம்மையும் லாக் பண்ணிவிட்டு அவர் ஒரு ரூம் மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணின்னு இருந்தார் அவ்வளோ இது எனக்கு தேவை இல்லைன்ட்டு அவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்தார் அவரை மறக்க முடியாதவர் அ ஐயா அதுமாதிரி ஆரமிச்சதுலே அங்கே வந்து மாணவர்கள் வந்து வந்து கால் வெகிக்கி நடக்க முடியாத மாணவர்களுக்கு வந்து வந்து வெய்ட்டாக இருந்த வெகிக்களை வந்து அவர் சின்னதாக ஆக்கி இது ப ப கிலோ அதிகமாக அஞ்சிக்கு இருந்தது அது கிலோவை வந்து ஒரு கிலோவாக்கு அந்த கால் வெப்பதற்கு இது பண்ணார் அதெலாம் வந்து ரொம்ப நிறையா இதெலாம் பண்ணார் மாணவர்க்கும் நிறையா இது பண்ணிருக்கார் அப்துல்கலாம் ஐயா தான் ரொம்ப சிறந்த விஞ்ஞானின்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு விஞ்ஞானின்னா அது அப்துல்கலாம் ஐயா தான் அவர் எவ்வளோ அது இதில் போய் படிச்ச காலத்துலையும் வந்து அவர் இது இது எப்படி எப்படி படிச்ச அவர் இதை தான் படிச்சார் மெட்ராஸ்ஸு குரோம்பேட்டையில் தான் படிச்சார் அவர் அவர் படிச்ச காலத்துலையும் எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்தார் அவர் வந்து கு கஷ்டப்பட்டு வளர்ந்தது எல்லாமே அதில் சொல்லிருக்கார் அவர் அவர் எழுந்தின புக்கு புத்தகம் எல்லாமே நான் படிச்சிருக்கேன் அக்னி சிறகுகள் புத்தகம்லாம் படிச்சிருக்கேன் அவர் வந்து நான் போய் அவர் ராமேஸ்வரம் அவங்க வே இதியும் போய் நான் பார்த்துருக்கேன் அவர் வீட்டையும் போய் பார்த்துருக்கேன் அதெலாம் நல்லாருக்கும் அது ஐயா வந்து சிறந்து விளங்குனார் கணித மேதைனா ராமானுஜம் தான் ராமானுஜம் தான் எனக்கு தெரியும் கணித மேதைனா அவர் தான் வந்து ஸ் கணிதத்தில் சிறந்து விளங்குனார் அதான் வேறு ஒன்றும்